என் சிறு வயது புகைப்படங்களின் ஹாட் காப்பிகள் என் தந்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார் ஒரு சமயம் அது என் கண்ணில் பட்டது அதை கண்டவுடன் என் சிறு பிள்ளை பருவம் நி நினைவுக்கு வந்தது அந்த சிரித்த முகம் ஓ எந்த கவலையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு பருவம் அதை இன்றும் நாம் நினைத்து பார்க்க முடியும் வெளியே அதை திரும்பவும் நாம் நம்மால் உணர முடியவில்லை புதிய டிஜிட்டல் புகைப்படங்கள் நாம் காட்சியை அவ்வாறு கா காண்பிக்குமாறு இ இருக்கிறது ஆனால் பழைய புகைப்படங்கள் ப்ளாக் அண்ட் வொயிட்டில் இருந்த அந்த புகைப்படங்கள் தற்கால புகைப்படங்களை காட்டிலும் இயல்பானவையாக இயல்பானவையாக இருக்கும் மற்றும் மிகுந்த உணர்வுப்பூர்வமான ஒரு தருணமாகவும் அப்புகைப்படங்கள் நமக்கு காண்பிக்கும் அப்புகைப்படத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த முகப்பாவனையை வைத்து அது நமக்கு நல்ல நினைவைத் தருகிறதா அல்ல அந்த சூழ்நிலையை நம்ம நாம் அனுபவித்த கடினமான நினைவைத் தருகிறதா என்பதை நாம் எளிதாக உணர் உணர்ந்துகொள்ள முடியும் எனவே புகைப்படங்கள் எப்போதும் நம் நினைவுக்கு நெருக்கமானவை ஹாட் காப்பிகளாக எடுத்து வைத்துக்கொள்ளும் புகைப்படங்கள் நீண்ட நாள் நமக்கு அது உதவி புரியும் அது சாஃப்ட் காப்பிஸ் எலக்ட்ரானிக்ஸ் வடிவில் சேமித்து வைக்கப்படுவதும் மெயில் ஐடி போன்ற பெரிய ஸோர்ஸ் மூலிமா மட்டும் அது பாதுகாப்பாக இருக்க முடியும் மொபைல் ஃபோன் போன்ற சிறிய அளவிலான எலக்ட்ரானிக்ஸ் சை டிவைசில் அதில் சேமித்து வைக்கும் பொழுது ஃபோன் மெமரி ஃபுல் ஆகிறப்ப நம்ம அதை ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிடுவோம் ஸோ வந்து முடிஞ்சளவு புகைப்படங்களை ஹாடு காப்பியில் சேமிப்பு சேமித்து வைப்பது நமது நினைவுகளை நூறு சதவீதம் சேமித்து வைப்பதற்கு இணையாகும்